எங்கள் தமிழ்நாட்டை பொருத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பரதநாட்டியம் இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் பட் ஆனால் இங்கே பரதத்தை யாருமே ப்ராப்பராக பண்றதில்லை யாரும் கரெக்டாக கற்றுக்கிறது இல்லை மற்ற மாநிலங்கள்ல பார்த்திங்கன்னா அவங்களவோட ஓன் டான்ஸு மற்ற இன்ட்ரெஸ்ட்டிங்கான ப்ளேஸஸ்ஸை அவங்க பண்ணிகிட்டுருக்காங்க இங்கே தமிழகத்தில் வர வர அதை பற்றின விழிப்புணர்வே இல்லாமல் போய்டுச்சி பட் அந்த வெளிநாட்லேயிருந்து வர்றவங்க இங்கே தமிழ்நாட்டுக்கு வர்றதே இந்த பரதநாட்டியம் இங்கே நல்லா ஃபேமஸாக இருக்கும் அங்கே போனால் நிறைய கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு பட் இங்கே எல்லாருமே கொஞ்சம் பேர் தான் அந்த பரதம்ங்கிறது கற்றுக்கிட்டு மத்தவங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் அதிகமாக எல்லாரும் டீச் பண்ண கற்றுக்கிட்டாங்கன்னா மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோடைய பரதத்தோட மற்ற நாட்டுகளுக்கும் அதை பரப்பலாம் இதை பற்றின விழிப்புணர்வு வேற யாருக்கும் அதிகமாக இல்லாததனால இதை பற்றி யாரும் கண்டுக்காமல் இருக்காங்க இதை பற்றின கொஞ்சம் விழிப்புணர்வு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனா மற்றவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி